ஹாய் சார் கவிதா ஹோட்டலுங்களா எங்கள் வீட்டில் வந்து ஒரு பர்த்டே ஃபங்க்ஷன் இருக்குது உங்கள் ஹோட்டலில் இட்லி தோசை பூரி புரோட்டாலாம் இருக்கா இருந்தால் எங்களுக்கு ஒரு ஆற்நூறு பேர்த்துக்கு வேணும் அறுநூறு பேர்த்துக்கு வேணும் ஏழு மணிக்குள்ளே வந்துடணும் குவான்டிட்டியா இருக்கா குவாலிட்டியா இருக்கா உங்கள் ஹோட்டலை வந்து சொல்லியிருக்காங்க பக்கத்து வீட்டில் எல்லோரும் நல்ல ஹோட்டலு தான் நல்லா சமைக்கிறாங்க போகிறாங்க வர்றாங்கன்னு அதனால் டெலிவரி வந்து நீங்கள் கரெக்டாக பண்ணிடுங்கள் டிஸ்கவுண்ட் இருக்கா டிஸ்கவுண்ட்டு இருந்தால் சொல்லுங்கள் எங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் நானும் வந்து என்னோடய ஃப்ரெண்ட்டுக்கிட்டேயும் சொல்லிடுறேன் உங்கள் ஹோட்டல பற்றி தேங்க்யூ சார்